உடலை இடைய அதிகரிக்கணும்ன்னா கிராமத்து சைடில் நிறையா இயற்கையான பொருட்கள்லாம் கிடைக்கும் கீரை அந்த மாரி இப்போ வாரத்தில் மூணு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் கீரை அந்த மாரி உணவுகள் சாப்பிட்றதுனால உடல் இடை கொஞ்சமாக அதிகரிக்கும் அதே மாரி நைட்டு தூங்கும் போது பாலும் இந்த டேட்ஸ் அந்த மாரி உணவு எடுத்துக்குறனாலையும் உடல் இடை வந்து அதிகரிக்கும் முட்டை கூட அடிக்கடி சேர்த்துக்கலாம்